ஹலோ ஆமாம் சொல்லுங்க ஆ ஃபீவர்மா அதனால் நாங்கள் வரல

ஆ டைஃபாய்ட் ஃபீவர் மேம் அதனால் நாங்கள் வரல அப்பல்லாம் பண்ண மாட்டேன் அதுக்குள்ளே ரெடி ஆயிடுவோம் மேம் நாங்கள் அப்பிடில்லாம் ஒன்றும் இல்லை மேம் டைஃபாய்டு ஃபீவர்னால் தான் மேம் நாங்கள் இவ்வளோ லேட் ஆகிறோம் அதுக்கு சரியாயிடுச்சினா உடனே வந்துடுவோம் மேம் எக்ஸாமுக்குள்ளே வந்துடுவோம் மேம் நாங்கள் வீட்லேருந்தே கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கேன் மேம் அப் காலேஜ்லேயும் வந்து கொஞ்சிலும் படிச்சிருவேன் மேம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் வந்துர்றோம் மேம் டிஸ்கிரிப்ஷனெலாம் எடுத்துனு வரணுமா மேம் டிஸ்கிரிப்ஷனெலாம் வேணுமா மேம் ம் ஓ

ஓ ஓகே மேம்